நான் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய சாதனை என்ன அப்படின்னா நான் வந்து வேர்டு நிறுவனத்தில் இப்ப ஒரு ஒன்றரை வருஷமா வந்து நான் ஏபிஎஃப் புராஜக்ட்டில் வேலை செய்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்ஷம் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு நான் வந்து பொதுவாக வந்து எனக்கு சோஷியல் ஒர்க் பண்றதுனால் ரொம்ப பிடிக்கும் நான் மக்களோடு மக்களாக எப்போயுமே வந்து ரொம்ப ஃபிரண்ட்லியாக பேசுவேன் வந்து என்னோடய வாலன்டியர்ஸ்டியும் சரி என்னோடய வில்லேஜில் இருக்கிற மக்கள்கிட்டேயும் சரி எப்போயுமே ஃபிரண்ட்லியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சைல்ட் லைனில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ரொம்ப குழந்தைங்களோட நிறையா டிராவல் பண்ணேன் அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட இதெல்லாம் பார்த்து வந்து நிறையா வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக இது பண்ணுவேன் இப்போ அவங்க ரொம்ப மைண்ட் வந்து அவங்களோட லவ் அஃபேரில் இருப்பாங்க இல்லைனா ரொம்ப ட்ரஷ்ஷாக இருப்பாங்க ஸ்கூ ஸ்கூல்லேயும் சரி பேரண்ட்ஸ்டேயும் சரி அவங்களால வந்து ஃப்ரீ மைண்ட்டடாக பேச முடியாது அந்தமாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட ஒரு மோட்டிவேஷ்னலா பேசி அவங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றி அடுத்து வந்து அவங்களோட படிப்பில் வந்து கவனம் செலுத்துகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணுவேன் அது வந்து குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக எங்கிட்ட வந்து பழகுவாங்க அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பிராப்ளம்னால் கூட என்னோடய பர்சனல் நம்பர் வாங்கி வச்சுக்குவாங்க அவங்க எப்போனாலும் எனக்கு கூப்பிடுவாங்க நானும் வந்து அந்த நேரம் காலம்லாம் பார்க்கறது இல்லை அவங்க எப்போ கூப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு எதாவுது ப்ராப்ளம்னால் உடனே அந்த இடத்துக்குப் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் என்னால் முடியாத சமயத்தில் மட்டும் ஆனால் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து தகவல் கொடுத்து அவங்க நேரில் போய் அந்த குழந்தைங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணி அந்த குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற வரைக்குமே வந்து நான் தூங்கமாட்டேன் ஸோ வந்து நான் என்னோடய சோசியல் ஒர்க் தான் என்னோடய பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலும் வந்து நான் அந்த சோசியல் ஒர்க்கில் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன்